இந்தியாவில வந்து விஞ்ஞானிகள் அப்படிங்குறப்ப நான் பள்ளி அதாவது ஸ்கூலில் அப்புறம் காலேஜில் படிச்சது வந்து யாருன்னா சர் சிவி ராமன் அப்புறம் கணித மேதை ராமானுஜம் அப்புறம் இப்போ நம்ம காலகட்டத்தில் இருந்த அப்துல்கலாம் ஐயா இவங்க மூணு பேரை பற்றி நான் மெயினாக வந்துவிட்டு சொல்லணும் சர் சிவி ராமன் வந்து நோபல் பரிசு பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ராமானுஜம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேந்தவர் தான் அதே போல அப்துல்கலாமும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்குறப்ப அவங்களோட திறமையை பார்க்குறப்ப எல்லாருமே வந்து வியப்பில் தான் ஆழ்த்துவாங்க இப்போ ராமானுஜம் அப்படிங்கிறவங்க வந்து முப்பது வயசில் இறந்து போய்விட்டாங்க ஆனாலுமே இன்றைய வரைக்கும் அவங்களோட அந்த தேற்றம் அவங்களால இயற்றப்பட்ட அந்த தேற்றத்தை வந்து யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியலை இதுவரைக்குமே அதை வந்து யாருமே சால்வ் பண்ணல அப்படின்னுதான் சொல்லிட்டுருக்காங்க அவ்வளோ வந்து அவ் அவ்வளோ வ அவங்களுக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல நம்ம இப்போ வந்து ரீசண்ட்டாக அப்துல்கலாம பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு எ எல்லா இ இளைஞருக்கு மத்தியிலையுமே வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துனுச்சு அப்டின்னு தான் சொல்லணும்